ஆ கேட்குது மேம் நல்லாருக்கீங்களா என்ன மேம் பண்றீங்க அங்கே க்ளாஸ்லாம் எப்படி போயிட்டிருக்கு ஆமாம் மேம் அப்படிதான் இருக்குது போஷன்லாம் கவர் பண்ணிட்டிங்களா மேம் ஆ எப்படி மேம் அதுங்காட்டியும் போஷன்லாம் கவர் பண்ணிங்க ஆ ஓகே மேம் நானும் ஆன்லைனில் தான் மேம் க்ளாஸ் நடத்திகிட்டு இருக்கேன் எக்ஸாம்னால் ஆ எங்கள் ஸ்கூல் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க மேம் இந்தமாதிரி பண்ண சொல்லி ஆ நடத்திக்கலாம் மேம் ஆ ஓகே ஆ மேம் ஓகே தேங்க்யூ மேம்